ஹலோ ஃபேமிலி ரெஸ்டாரன்ட்டுங்களா அண்ணா ஆமாங்கணா நான் லாஸ்ட் டைம் வந்து ஆடர் பண்ண உங்கள் கடையில் அப்போ எனக்கு ஒரு ஐம்பது பர்ஸண்டேஜ் தள்ளுபடி இருந்துச்சு அந்த தள்ளுபடி இப்பவும் இருக்குங்களா ஓ இப்போ புதுசாக ஆஃபர் வந்திருக்குங்களா செக் பண்ணி பார்க்கணுங்களா சர்ணா ஒரே நிமிஷம் இருங்கண்ணா நான் ஆன்லைன்ல இப்போ செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அண்ணா இப்போ எனக்கு நான் ஆன்லைன்ல செக் பண்ணது படி பார்த்தீங்கன்னா ஸ்விகி ஆப்ல வந்துட்டு எனக்கு ஐம்பது பர்ஸண்டேஜ் தள்ளுபடி இருக்குது இப்போ நான் ஸ்விகியில வந்துட்டு ஆடர் பண்ணால் எனக்கு உங்களுக்கு ஐம்பது பர்ஸண்டேஜ் தள்ளுபடி பண்ணி தருவீங்களா ஆ சரிங்கணா அப்போது உங்களுக்கு கால் பண்ணாமல் டேரக்டாக நாங்கள் சுகி ஆப்லயே போய்ட்டு ஆடர் பண்ணிடவா ஆமாங்கணா ஐம்பது பர்ஸண்டேஜ் தள்ளுபடி கொடுத்துருக்குதுங்க ஆ ஸ்விகில மட்டும் தாங்கணா செக் பண்ணன் இப்போ வேற எந்த ஆப்லையும் நான் பார்க்கல சரி ஓகேங்கணா ஸ்விகிலேயே வந்துட்டு ஆடர் பண்ணிடுறேன் ஐம்பது பர்ஸண்டேஜ் தள்ளுபடி இருக்குது அந்த கூப்பன் உங்களுக்கும் ஷேர் பண்ணிடுறேங்ன்னா அதில் ஆடர் பண்ணிடுறேன் சரி ஓகேங்கணா தேங்க்யூ